என்னோட சொந்த ஊரில் எனக்கு பிடிச்ச விஷயோன்னு பார்த்திங்கன்னா எங்க ஊருலருக்கிற பழமையான கோவில்கள் அதுக்கப்புறம் எங்கூருலருக்கிற சில உணவகங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் படித்த பள்ளிக்கூடம் அப்போது இருந்த அங்கே நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிகிட்ருக்கும்போது அங்கே இருந்த சின்ன சின்ன கடைகள் இதலாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை நான் ஏன் விரும்புறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பள்ளி இப்போ கோவிலுன்னு பார்த்துக்கிட்டு கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே வெளியிலேந்து வருவாங்க வெளியில் கோவிலில் திருவிழா நடக்கும்போது நல்ல கூட்டமாயிருக்கும் நிறைய கடைகள்ருக்கும் நிறையா என்டர்டைன்மண்ட்டுருக்கும் அதனால் கோவிலை வந்து நான் ரொம்ப ரொம்ப விரும்புவேன் பள்ளிக்கூடத்தை நான் ஏன் விரும்புறேன் அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்து பிறந்த வயசுலேருந்தே நான் படித்த பள்ளிக்கூடம் அதனால் வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ போனாலும் அந்த பள்ளிக்கூடத்துகிட்ட நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னுவிட்டு தான் வருவேன் அந்த பள்ளிக்கூடத்தில் போய்ட்டு நான் என்னோட பழைய ஆசிரியர்லாம் பார்த்து நான் பேசிவிட்டு தான் வருவேன் சில உணவகங்கள் சில உணவகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக பண்ணிகிட்ருக்குற சில உணவகங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி இட்லி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கடை எனக்கு பிடிக்கும் பிரியாணிக்கு வாங்கிறதுக்கு தனியாக ஒரு கடைக்கு நான் போவேன் அந்தமாதிரி தனித்தனி கடைகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்